விவசாயம் வந்து எனக்கு பிடித்தது வந்து நெல்லு தான் ஏன்னா வந்து நான் வந்து நாகர்கோவில் வந் நாகர்கோவிலில் மீனவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு நான் அப்புறம் எனக்கு நாங்கள் மீனவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாக இருக்கு எனக்கு இந்த நெல்லை பற்றி எதுவுமே தெரியாது நான் வந்து தஞ்சாவூருக்கு இங்கே வீடு கட்டணும்ன்னு இருக்கும்போது இங்கே தஞ்சாவூருக்கு நாங்கள் வந்தோம் வந்து வீடு கட்ட வந்து வீடு கட்டுறதுத்துக்கு முன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் வந்து சொந்தக்காரவங்க ஒரு வீடு இருந்துச்சு அங்கேதான் பிள்ளைங்களோட இருந்தேன் பிள்ளைங்கள் ஸ்கூலில் போயிட்டுருந்தாங்க அப்போ வந்து எனக்கு நெல்லுன்னா என்னன்னு தெரியாது கடலை பயிரிட்றதுன்னா என்னன்னே தெரியாது எதுவுமே தெரியாது எனக்கு அந்த நெல்லை பற்றி உள்ள எதுவுமே எனக்கு தெரிய செடியை தொட்டு பார்த்ததுக்கூட நான் கிடையாது அப்போ இங்கே வந்த புதுசில் எனக்கு ஆசையாக இருக்கும் அந்த நெல்லுச்செடியை தொட்டு பார்ப்போம் அந்த நெல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து நெல்லு விதச்சிருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் அப்போ வெளியில் ஒருத்தவங்களுக்கு தான் விட்டுருந்தோம் எங்களுக்கு ஒரு ரெண்டு சொந்தம் சொந்த மாமனாரிடம் நாத்தனாரிடம் ரெண்டு ஏக்கர் இருந்துச்சு அப்போ அதை வந்து வெளியில் ஒருத்தவங்கள்கிட்டதான் கொடுத்துருந்தோம் பார்த்துக்கறது யார் இல்லைன்ட்டு அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு தெரியாததுனால அந்த பக்கத்தில் உள்ள வயலை போய் சும்மா சும்மா எட்டி பார்ப்பேன் ஏன் அதை பூவரத நிறம் அப்புறம் வந்து தெளிப் வித தெளிப்பாங்களில் வித தெளிக்கும்போது அந்த வித தெளிச்ச ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும்ல அது வந்து முதல்ல அப்படி ஒருமாதிரி தண்ணி மாதிரிருக்கும் அடுத்தது வந்து ஒரு மாதிரி சின்ன ஒன்று ஒன்னாக பச்சையாக தெரியும் அப்புறம் வந்து அப்படி நல்ல பச்சையாக ஸ்பாஞ்சு மாதிரி அப்படே தரையோட அப்படே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும்ல்ல அப்படி இருக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்ச அது எவ்வளோ ஒரு ஜான் அளவு வரும் நினைக்குறேன் அந்த வித தெளிச்சு அதை எடுத்து நடுறத்துக்கு அந்த முப்பது நாள் இருபத்தெட்டு நாள் இந்தமாதிரி கணக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதில் வந்து நாங்கள் எடுத்து பண்ணணும் பா அதை பார்த்தோன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது அப்படியே அவ்வளோ இடம் அப்படியே பச்சை பசேல்ன்னு அப்படி ஒரு அழகுல இருக்கும் அந்த இது அது நம்ம கிட்ட இருந்து பார்க்குறது கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா அப்படியே இந்த பச்சை போர்வையாக அப்படியே போத்துனதுமாதிரி நல்ல அடர்த்தியாக அப்படியே இருக்கும்ல அது நெருக்கமாக இருக்கும் அதனால அது ரொம்ப அழகாருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கு எனக்கு அப்போ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வந்த புதுசில் அப்புறோம் அதை எடுத்து தெளிச்சு நடுவாங்கள்ல நட்டு முடிச்சதுக்கப்புறோம் கொஞ்ச நாள் வந்து காய்ஞ்சது மாதிரி ஆவும் அப்போ வந்து காரணமே தெரியாது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஐயோ காய்ஞ்சிப்போனது மாதிரி இருக்கேன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மருந்தெல்லாம் போடுவாங்கள்ல அந்த உரம் எல்லாம் உரம் எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வளரும்போது அது இன்னொரு அழகு அப்புறோம் அது காற்று வரும் தெரியுமா காற்று வரும் காற்று இருக்கக்கூடிய நிறம் அது அப்படி இப்டே சாயும் தெரியுமா அது அது சொல்லவே முடியாதுங்க அனுபவிச்சால்தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே சாஞ்சி தலையை ஆட்டி ஆட்டி இப்படி நிமிர்றதுமாதிரி இருக்கு ஆரம்பத்தில் எனக்கு அதை ரசிக்கிறதுக்கு ஒரு இது இருந்ததுனால நான் சொல்லுறேன் அப்போ உள்ள மனநில அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் அந்த நெல் அந்த பூ பூக்கும்ன்னு சொல்வாங்கள்ல அது பால் வைக்கிறதுனு சொல்வோம் பூ பூக்குறதுக்கு கதிர் வர்றதுக்கு அப்போ வந்து அது வந்து அந்த வரக்கூடிய நிறம் அந்த பால் வைக்கிறது சொல்வாங்க அந்த நிறம்லாம் ஒரு மணம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த வாசனை எல்லாம் நம்ப எதுலையுமே இது பண்ணமுடியாது அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஸ்மெல்லு அந்த இதில் இருக்கிறது நெல்லில் விவசாயம் இந்த இதில் இருக்கிறது அவ்வளோ அழகு அப்படி இருக்கும் நெல் செடியில் அப்புறம் வந்து அது இந்த தண்ணி ப பாய்ச்ச போவாங்கள்ல வந்த நடு சிலர் ஒரு கொஞ்ச கொஞ்ச இடத்துல வந்து ஒடைமாதிரி விடுவாங்க தண்ணியை அங்கே உள்ள விட்றதுக்கு உள்ள இந்த மண்வெட்டி வச்சு நோண்டி இடம் போடுவாங்கள்ல அது அந்த வரப்பு அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஆரம்பத்தில் நான் எல்லாம் அதில் நடந்து போகும்போது தத்தி தத்தி நல்லா விழுந்து இருக்கேன் விழுந்துருக்கேன் அதில் பாம்பெல்லாம் ஓட்றதை பார்த்துருக்கேன் நான் பாம்புனாலே ரொம்ப பயப்புடுவேன் அந்த பாம்பு ஓட்றதை பார்த்துட்டு அப்படியே அழுறது மாதிரி ஆயிடுவேன் சில தடவை அப்படி இருக்கும் அது எனக்கு ரொம் அழகாக இருக்கும் அப்புறம் இந்த உளுந்து போடுவாங்கள்ல உள் உளுந்து உளுந்து தெளிக்கும்போது அது உளுந்து வந்து சின்ன செடி மாதிரிதான் இருக்கும் அதில் வந்து பயிர் அப்படியே அது மட்டும் நீட்டாக ஒரு மாதிரி இருக்கும் நீளமாக இந்த குச்சி மாதிரி குச்சினோன்னா ஒரு விரல் கடை சுண்டு விரல் இருக்கும் கடைசி விரல் அந்த விரல்லோட பாதி நீளத்தில் பாதி அதாவது திக்னஸ் இருக்குதில் கொஞ்சம் நீளமாக அப்படியே வலைஞ்சி அது அப்படியே காய்ச்சிருக்கும் அது எ அது ரொம்ப அழகாய்ருக்கும் பார்க்குறதுக்கு மொத்தத்துல ஒரு செடின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகுதானே இல்லை அந்தமாதிரி இருக்கும் அந்த இது இது செடி அப்புறோம் அந்த கடலை கடலைக்கூட கடலை வந்து பொதுவாக நம்ம கடையில் வாங்கி தான் நமக்கு தெரியும் கடலையை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இருந்து ஒருத்தவங்க ஒருவாட்டி எங்கள் வயலுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க கொஞ்சம் தூரமாக இருக்கும் அவங்க வந்து கடலை பயிரிட்டுருக்காங்க அவங்க பயிரிட்டவங்க வந்து எங்கள் வீட்லருந்து கம்பி வேலியை வாங்கிட்டு போயிருக்காங்க கம்பி வேலியை வாங்கிட்டு போய் கடலை பயிரிட்டு எள் கடலை இதெல்லாம் பயிரிட்டுருக்காங்க அதுவும் அவங்க வந்து ஒரு இது நிறைய கடலை கொண்டு வந்தாங்க கடலை கொடுத்துருக்காங்க எனக்கு அது அவளோ ஆச்சரியம் ஏன்னா அந்த கடலை வந்து ஒரு ஐம்பதுருவதான் இருக்கும் ஆனாலும் எனக்கு அது கோடிரூபா உள்ள சன்மானம் யாராவது நமக்கு கொடுத்தது மாதிரி அவ்வளோ ஹாப்பி அது அவ்வளோ அழகு அதை பு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சு நம்மகிட்ட அந்த கடலை மட்டும் அப்படி இது பண்ணி கொண்டு வந்தது ரொம்ப இதுவாக இருந்துச்சு அது சொல்லமுடியாத ஒரு மன சந்தோசமாக இருந்துச்சு அதேமாதிரி ஒரு தடவை பக்கத்தில் உள்ளவங்க ஒரு ரெண்டு வீடு தள்ளி இருக்கும் அவங்க வந்து வெங்காயம் போட்டாங்க சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்ன்னு சொல்வோம்ல நாட்டு வெங்காயமாதிரி அந்தமாதிரி போட்டுருந்தாங்க அந்த அக்கா வந்து ஒருவாட்டி கொஞ்சம் வெங்காயம் கொடுத்தாங்க சின்ன வெங்காயம் எனக்கு அவ்வளோ சந்தோசமாக இருந்துச்சு அக்கா காசு தரேன்க்கா அப்படின்னேன் அவங்க சொன்னாங்க நான் சும்மாதான் கொண்டு வந்தேன் அப்படின் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த வெங்காயம் அப்புறம் வெங்காயத்தாள் இருக்குல்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அழகா வாசனையோட அப்படியே இருந்துச்சு பாருங்களேன் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இது அந்த இதெல்லாம் பொது பொதுவாகவே இந்த விவசாயம் பண்ணுறதுக்கும்போது நமக்கு வந்து அதில் உள்ள ஆத்ம திருப்தி இருக்குல்ல விவசாயம் பண்ணும்போது அது தாங்க முக்கியம் காசு பணம் எல்லாம் ஒன்றும் நம்மள்ல நானெல்லாம் நிஜமா சொல்லுறேன் நான் நல்லா வந்து நிறைய காசோட இந்த மன்னர் பரம்பரை எல்லாம் சொல்வாங்கள்ல அந்தமாதிரி இருந்தேனுன்னு வைங்க விவசாயத்தில் வந்து எல்லாருக்குமே அப்படியே கொட்டி கொடுத்துருவேன் விவசாயிகளுக்கு கடவுள் எனக்கு அந்த இதை தரல எனக்கு நினைப்பேன் நம்ம மீனவ கிராமத்தில் மீன் பிடிக்குறதுதான் ரொம்ப கஷ்டம் போனால் திரும்பி வரமாட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து விவசாயமும் விவசாயம் பண்ண ஒன்றும் இல்லை இருந்தாலும் வந்து மக்களெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு எப்படி இருக்காங்க இந்த மக்கள் இப்படி வருமானம் முந்நூறுரூவாக்கூட வருமானம் கிடையாது இதை வச்சிட்டு எப்படி இருக்காங்க இந்தமாதிரிலாம் எனக்கு யோசிக்க தோணும் அதனால விவசாயம் பண்ணுறோம் மக்களை பார்த்தாலும் சந்தோசமாக என்னன்னா எல்லாரும் வந்து ந நல்ல கலராக இருக்கவங்கள்கூட அந்த வ வயல் வேலை நடக்கும்ல நடந்துகிட்டு வரும்போது கருப்பாகருப்பாங்க எங்கள் வீட்டுக்கார்லாம் நல்ல கலரு அந்த விவசாயம் பண்ணிகிட்டு அங்கே வயலில் போய் சுற்றி பார்த்துட்டு வரம்னா ஆளே ஒருமாதிரி ஆயிருவாங்க அதுக்கப்புறோம் விவசாயம் எல்லாம் முடிஞ்சிரும்ல வயல் நெல்லெல்லாம் அறுத்துப்போட்டு ஒரு வாரம் கழிச்சா பழைய கலர் வந்துரும் நான் சிரிப்பேன் இருந்து அந்த விவசாயம் பண்ண போகும்போது மண்வெட்டியை தோளில் போட்டுகிட்டு நடந்து போவாங்கள்ல அதெல்லாம் அழகாருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்புறம் இந்த மருந்து தெளிக்கிறதுக்கு ஒரு டேங் உண்டு அந்த டேங்கை எல்லாம் தோளில் போட்டு போவாங்க அந்த டேங்கை போடும்போது காலையில் சாப்பிடுட்டுதான் போவாங்க என்னன்னா அது மெடிசனாக இருக்கிறனால கொஞ்சம் கேராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மெடிசனை வந்து அந்த மெடிசனை வந்து இது பண்ணுவாங்க போட்டுட்டு போகும்போது அதுவும் ரொம்ப அது பின்னாடி அந்த இதை கட்டிக்கிட்டு அந்த இதில் போய் மருந்தடிக்கிறது எல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இது அப்புறோம் வித தெளிக்கிறது அது மருந்து வந்து அப்படியே இந்த விவசாயம் வயலில் செடியில் வந்து மருந்து அப்படியே அப்படியே வீசுவாங்க பாருங்கள் கை வச்சு அதை அப்படியே எடுத்து ஒரு அன்னகுண்டான் சொல்வாங்க அந்த பாத்தரத்தை அந்த பாத்தரத்தில் ஒரத்தை எடுத்து அப்படியே கை வச்சு அப்டே செமயா இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே நின்றுட்டு அப்படியே வீசுவாங்க இந்த பன்னீர் செடிகளில் அப்படியே வீசும்போது பன்னீர் துளிமாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு சில நேரம் ஒட்டும் அந்த மாதிரி இருக்கிற நேரம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே